எனக்கு ரொம்பவே என்னோடய ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் அதுயில்லாமல் என்னோடய ப்ரெண்ட்ஸ்ஸாகவும் அவங்க தான் பழகுவாங்கள் அப்படி பார்க்கும் போது எனக்கு எங்கள் அக்கா வந்து என்னோடய ரொம்ப க்ளோஸாக இருப்பா எங்கள் அக்கா வந்து எல்லா விஷயத்துலேயுமே என்ன வந்து நல்லா பார்த்துப்பா அப்புறோம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் மழை டைம்லெலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது அப்புறோம் வந்து மூவி பார்க்கறது சினிமாஸ் போகிறது சேர்ந்து லைப்ரரி போகிறது நெறைய விஷயோம் வந்து நாங்கள் ஒன்றா தான் சேர்ந்து செய்வோம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் வந்து நண்ப ஃப்ரெண்ட்ஸ்ஸு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ்ஸு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் படிக்கும் போது நான் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நான் படிச்சது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜு அதுயில்லாமல் வந்து காலேஜ் பஸ்லெலாம் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஜாலியாக இருப்போம் ஏதாது அதவது படிப்பில் எந்தளவுக்கு ஆர்வம் காட்டுறமோ அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுலையும் ரொம்பவே அதிகமாக ஆர்வம் காட்டுவோம் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் என்னோடய குடும்பத்தில் வந்து எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நண்பர்களோடய பொழுது போக்கிறது அப்படிங்கறது எனக்கு அதிகமாவே பிடிக்கும் இந்த கோவிலுக்கு போகிறது கோவில் கல்வெட்டெல்லாம் பார்க்கறது இந்த கோவில் கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்க என்ன எழுதி என்ன மொழியில் அவுங்க எழுதியிருக்காங்க என்ன கன்டெண்ட்டை வந்து அதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு நிறைய வந்து அதை பற்றி தெரிஞ்சுப்போம் வந்து கோவில் கல்வெட்டுகளில் வந்து க்ரந்த எழுத்து வட்டெழுத்து இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த க்ரந்த எழுத்து வட்டெழுத்து பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஏன்னால் என்னோடய ப்ரொஃபசர் காலேஜ் படிக்கும் போது எனக்கு அந்த க்ரந்த எழுத்து வட்டெழுத்து பத்தி வகுப்பு எடுத்துயிருக்காரு இதுக்காக நான் பயிற்சி அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த பயிற்சி வச்சு அந்த க்ரந்த எழுத்து வட்டெழுத்த பற்றி நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுப்போம் அப்புறோம் வந்து பார்த்திங்கனா அந்த செடிகள் வளர்க்கிறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கார்டனிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு காட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அதுலேயே ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவோம்